ஹலோ ஏஆர்ஆர் ஸ்கூல் பிரின்ஸ்பல் மேடமா என் பேர் கீர்த்தனா மேம் நான் வந்து உங்கள் காலேஜில் ட்ரிப்ல் ஈ ஃபைனல் இயர் பண்ணிக்கிட்டு இருக்கேன் மேம் நாங்கள் வந்து ஃபைனல் இயர் பண்ணினால் எங்கள் காலேஜ் ரெப்ரன்சென்டிவ்வாக வந்து நான் உங்கள் கிட்டே வி ஐவி போகலாம் அப்படின்னு சொல்ட்டு உங்கள் கிட்டே கேட்கலான்னு கால் பண்ணியிருக்கேன் நெய்வேலி தர்மல் பற்றி ஒரு ரிசர்ச் பண்ணிவிட்டு ப்ராசஸ் பண்ணலாம் ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணலான்னு சொல்லிட்டு கேட்குறேன் மேம்

சரி ஓகே மேம் நோ ப்ராப்ளம் நீங்கள் ஒன் வீக் டைம் எடுத்துக்கோங்க ட்ராவல்ஸ் நீங்களே கொஞ்சம் ரெடி பண்ணால் நல்லாயிருக்கும்

ஓகே மேம் கன்ஃபார்ம் இந்த இயர் வந்து ரிசல்ட்டு வந்து நீங்கள் எதிர்பார்க்கறத விட அதிகமாகவே நாங்கள் கொடுப்போம் அதில் ஒன்றும் பிரச்சின இல்லை மேம் நாங்கள் கன்ஃபார்ம் நீங்கள் எதிர்பார்க்கறத விட நாங்கள் அதிகமாகவே கொடுக்குறோம் ஐவிக்கு வந்து ஒன் டேவுக்கு மட்டும் பர்மிஷன் கொடுத்தா போதும் காலையில் போய்விட்டு ஈவினிங் வர்ற மாரி இருந்தால் போதும் மேம் ஓகே மேம் ஆ சரிங்க மேம்